ஹலோ சார் ஊபர் ஆட்டோங்களா நான் பல்லாவரம் பஸ் ஸ்டாப்பில இருக்கேன் சென்ட்ரல் சென்ட்ரல் வரிக்கும் போகணும் சார் இந்த மாரி இப்பே லேட் நைட் லேட் நைட் ஆயிட்சி இப்போயே பத்து மணி ஆகுது பதினோரு மணிக்கிகுள்ளே நான் அங்கே சென்ட்ரலில் இருக்கணும் எதா ஆட்டோ எதா அவைலபில்லாக இருக்கா லொக்கேஷன் வந்து பல்லாவரம் பஸ் ஸ்டாப் சார்